கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேலைவாய்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னால் கடலூர் மாவட்டத்திலே வந்து வேலைவாய்ப்புன்னு பார்க்க சொல்ல போனீங்கன்னாக நெய்வேலி நிலக்கரி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் கடலூர் சிப்காட் தொழிற்சாலை இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா இருக்குது இதிலயும் வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இரண்டாவதாக பார்க்க போனால் விவசாயம் அடுத்தது பார்க்க போனாக்கா கடல் சார்பு உள்ள தொழிலை நம்பி இருக்காங்க சில பேர் கடலோர மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களெலாம் கடல் சார்ந்த வேலைகளை வந்து அவங்க நம்பி இருக்காங்க அதிலே வேலைவாய்ப்புகள் வருமானம் நிறைய இருக்கிறது விவசாயமென்னு இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைந்து கொண்டே வருகிறது ஏன்னால் மக்கள் எல்லாம் வந்து அரசு வேலையே விரும்புகிறாங்க ஒன்று தனியார் வேலையை விரும்புகிறாங்கன்னாகா தனியாரில் வந்து அதிகமான சம்பளம் வந்து எதிர்பார்த்து அவங்க தனியார் வேலையை விரும்புகிறாங்க மற்றபடி வந்து பொதுவாகவே எல்லாேரும் வந்து அரசு வேலையை தான் விரும்புகிறாங்க அரசு வேலையை வந்து ஒரு நம்பகமான ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு இதாக இருக்கிறதுதால எல்லாேரும் மக்கள் அரசு வேலையை தான் விரும்புகிறாங்க இதில் வந்து நம்மளுக்கு மாவட்டத்தில் வந்து எம்பிளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும் அப்படின்னாக்க நிறைய வந்து கேம்பஸ் காலேஜ் கேம்பஸ்ஸெலாம் வந்து நிறையா கேன்வாஸ் பண்ணணும் நிறைய வந்து வெளில இருந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து கூப்பிட்டு நம் மாவட்டத்தில் வந்து மூலதனம் செய்யணும் சொல்லிகிட்டு நல்ல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை வந்து அரசாங்கம் எடுக்கணும் அப்படி இருந்ததுன்னால் இன்னும் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் கூடும்